இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு